நான் அனிதா பேசுகிறேங்க சூப்பர் மார்க்கெட்தானே நஞ்சநாடுலேருந்துங்க ரெகுலர் கஸ்டமர் இந்த வீட்டில் ஒரு விசேஷம் வச்சுருக்குறோம் கொஞ்சம் இப்போ பொருள்ங்க வேணும் விசேஷத்துக்கு அதை கொஞ்சம் டெலிவரி பண்ணிடறீங்களா ஆ ஓகேப்பா அதுதான் ஒரு மூணு மூட்டை அரிசி நல்ல அரிசியாக கொஞ்சம் நல்ல அரிசியாக போடுங்க இருபத்தி அஞ்சு கிலோ அரிசியில் மூணு மூட்டை மூணு துண்டு மூணு துண்டரிசி ஒரு அஞ்சு கிலோ பருப்பு ஒரு மூணு கிலோ உளுந்து சிக்கன் மசாலா ஒரு மூணு கிலோ கரம் மசாலா ஒரு ரெண்டு கிலோ அது மல்லி பவுடரு மிளகா பவுடரு ரெண்டு கிலோ ரெண்டு ரெண்டு கிலோ போட்டிருங்க மஞ்சள்தூள் ஒரு கிலோ என்ன வேணும்ப்பா வேணும்ப்பா ஒரு இருபத்தஞ்சி லிட்டரு ஆயில் கொடுத்துருங்க ஆமாம் கடுகு வந்து ஒரு ரெண்டு கிலோ கொடுத்துருங்க வர மெளகாய் ஒரு கிலோ கொடுத்துருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கிலோ ஒரு கிலோ மஞ்சள்தூளு கரம் மசாலாவெலாம் எழுதிட்டிங்களா தக்காளி வெங்காயம் சூப்பர் மார்க்கெட்டில் எங்கே ஓகே அப்போது ஒரு ஒரு மூட்டை வெங்காயமும் ஒரு ரெண்டு கூடை தக்காளியும் கொடுத்துருங்க ஆ சமையல் எண்ணெய் கொடுத்துர்றீங்களா கோக்கனட் ஆயில் ஒரு லிட்டர் கொடுத்துருங்க ஆமாம் ம் சில்லி மசாலா ரெண்டு கிலோ கொடுத்துருங்க சோயா ஒரு அஞ்சு கிலோ கொடுத்துருங்க ஓகேப்பா எவ்வளோ ரூபாய்ன்னு சொல்லிடு இல்லை வீட்டுக்கே சாதனம் கொண்டு வந்தோடன்ன காசு கொடுக்குறேன் ஆ ஓகே